எங்கள் அம்மா இருக்கும் எங்கள் அம்மாக்கூட நான் நல்லா ஜாலியாக டைம்ஸ் ஸ்பென்ட் பண்ணுவேன் எங்கள் அம்மா வந்து அப்புறம் எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்கள் அப்புறம் எங்கள் அம்மாக்கூட பேசுனால் ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும் அப்புறம் என் ஃப்ரண்டு என் ஃப்ரண்ட்டுக்கூட நாங்களாம் ஊர் சுற்றுவோம் நாங்கள் கடைக்ககெலாம் போய்ட்டு வருவோம் அதுக்கப்புறம் என் ஃப்ரண்டு என் ஃப்ரண்டு நல்லா அட்வைஸ் பண்ணி நாங்கள்லாம் ஜாலியாக ஜாலியாக இருப்போம் அப்புறம் எங்கள் கசின் வீட்டுக்கெலாம் போவோம் கசின்கூட நாங்கள் ஜாலியாக விளையாண்டு பொழுதுபோக்குவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் சித்தி வீட்டுக்கோ சித்தி சித்தி சித்தி சித்தப்பாக்கூடலாம் பேசுனால் நாங்கள் ஜாலியாக இருப்போம்